டாக்டர் வணக்கம் டாக்டர் நவாஷ் டாக்டர் பேசுகிறேன் டாக்டர் நான் கோனார்பேட்டை டாக்டர் அப்படிங்களா ரொம்ப நாளாக பார்த்திங்னா காய்ச்சல் தலைவலி இருமல் சளியாக இருக்குது ஆமாம் அதுதான் ஒரு வாரமாக இருக்குது ஆமாம் ஆமாமாம் நைட்டில் இப்போ இதை நைட்டில் பார்த்தினா ரொம்பவுமே இருமலாக இருக்குது காலையில பார்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாகி போய் சளி வருது தொண்டை பார்த்தினா தொண்டையில் பார்த்திங்னா இப்போ ஆமாம் ஆமாம் ஆமாம் நான் அந்த வழி தான் போனேன் போகும்போது பார்த்தேன் அப்போ பார்த்தினா பூட்டி இருந்தது சரி எதுக்கும் வந்து உங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கெடச்சுது அது கெடச்சுது மூலயமா பார்த்திங்னா நான் உங்களுக்கு பேசலாம்னு சொல்லி பேசி சேரி ஃபோன்லேயே பேசி இது ஏதாவது மருந்து ஏதாவது மருந்து ஏதாவது கொடுப்பிங்களா சொல்லுவிங்களா அந்த மாதிரி கேட்கலானு நினைச்சேன்

ஆ ஆ ஆ ஆ புரியுது புரியுது புரியுது ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஆ காலையில் நேரத்தில் நீங்கள் எவ்வளோவு நேரம் இருப்பீங்க மத் சரி சரி சரி சாயங்காலம் பார்த்தினா ஒரு ஆறு டு ஆறுலிருந்து ஏழுக்குள்ளாரே வரலாம் டாக்டர் சரி சரி ஆ அதுதான் ரொம்ப வறட்டு இருமலாக இருக்குது வறட்டு இருமலாக வரக்குள்ளே சளியும் பார்த்தினா சளி மூக்கில் சளி வருது ரொம்பவுமே பார்த்தினா சில நேரத்தில் தலை ரொம்பவுமே சுற்றுது இரும்மும்போது பார்த்தினா அப்படியே நெஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்குது இந்த எலும்புக்கு கீழே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பார்த்தினா அந்த இதை

ம் ம்

சுடு தண்ணிதான் குடிக்கிறேன் ஆ ஒரு வாரமாகதான் இருக்குது ஆ சரி சரி சரி சரிங்க நான் இதை பார்த்தினா எங்கள் சோனார் காலேஜில்தான் டாக்டர்

ஓகே ஓகே டாக்டர் ஓகே டாக்டர் நன் நன்றிங்க